எனக்கு கிரிக்கெட்டுனாலே ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதை கத்துக்கொடுத்தாதே எங்கள் அண்ணந்தான் வீட்டில் எதாவது சண்டை போட்டுக்கிட்டு அதோ அந்த தென்ன மரத்து மட்டையை உடச்சிக்கிட்டு அழகாக விளையாண்டுக்கிட்டு ஓடிப்போயி அது ஜாலியாக இருக்கும் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது கிரிக்கெட் கேம் தான் அது ஏன் புடிக்கும் எப்படி பிடிக்குங்கின்றத விட எனக்கு வந்து அது ஒரு சின்ன பிள்ளைலயே ஒரு எண்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது ஸ்கூல் விட்டு வந்தோடனே பேகை வச்சிட்டு அழகாக ஒரு பேட்டை தூக்கிட்டு ஓடுவேன் அங்கே இந்தப்பக்கம் எனக்கு கிரிக்கெட் தான் ரொம்ப பிடிக்கும்